இப்போ எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கனா நாங்கள் செடி நிறையா வாங்கியிருக்கோம் மகாகனி செம்மரம் சந்தனம் கருமருது தென்னம் பிள்ள தேக்கு அந்த மாரி நிறையா வச்சுருக்கோம் இதெலாம் நாங்கள் ஈசாங்கிற நர்சரியில்தான் போய் வாங்கினோம் பார்த்திங்கனா கொஞ்சம் தரமான கன்றாருக்கும் அங்கே விலையும் மலிவாயிருக்கும் இப்போ நாங்கள் வச்சு இப்போ ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆகுது அதெலாம் இப்போ ஒரு அஞ்சு ஆறடி உயரத்துக்கு வந்துட்டு இப்போ அதெலாம் பார்த்திங்கனா எங்களுக்கு அந்த தோட்டத்துக்கு போனோம்னாலே ஒரு நல்ல சந்தோஷமாயிருக்கும் காலையில் போவோம் தண்ணி பாய்ச்சுவோம் அப்புறம் அந்த இடத்த கொத்திவிட்டு உரம் வைக்கிறதாருந்தா உரம் வைப்போம் பக்கத்திலே குளம் மீன் குளம்லாம் வச்சுருக்கோம் அது சுற்றிலும் அந்த மரங்களெலாம் வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு வரோம் காலையில் அந்த பக்கமாக போனப்போ அதில் ஒரு பூச்சி வண்டு வந்து தென்னம் பிள்ளைல இருந்துச்சு அதெலாம் சுத்தம் பண்ணி விட்டு அதில் கொஞ்சம் இந்த நாற்றை குருணையெல்லாம் போட்டு அதெல்லாம் நல்ல பாதுகாப்பாக வச்சுக்குவோம் அதெலாம் எதுவுமே பூச்சிகள் தொல்லைல்லாம பார்த்து பத்திரமா வச்சுக்கிட்டோம்னா அந்த செடிகள் நல்ல வளரும் ஆரோக்கியமாயிருக்கும் அது ஒரு உயிர் மாதிரிதான நமக்கு நம்ம ஒரு பிள்ள மாதிரிதான் அது அதை பார்த்து பத்திரமாக நம்ம வளர்க்கணும் இதுதான் நான் தோட்டத்தில் டெய்லியும் காலைலேயும் சாயங்காலமும் போய் பார்த்துட்டு வர்றது